படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதைவிட எழுதுகிறது அதைவிட முக்கியம் இப்போ வந்து நான் ஒரு டீச்சர் அப்படிங்குறதுனால அதுவும் ட்ரைனிங் டீச்சர் அப்படிங்குறதுனால எழுத்து வேலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் சார்ட் ஒர்க் பண்ணால் சார்ட்டில் நாலு பக்கமும் கோடு போட்டு எழுதுகிறத்துக்கே அவ்வளோ லேட் ஆகும் ஒரு சார்ட்டு போட அரை நாள் கூட ஆகும் மேக்சிமம் ஒரு நாள் கூட ஆகும் இப்படி இருக்கக்குள்ள ஒரு இருபத்தி ஒரு ரெக்கார்டு இருக்குங்க அதை எழுதி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆகிடுச்சி அந்த அதை வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ள எழுதணும் அப்படிங்கிறதுனால அதை ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே எழுதணும் சைன் வாங்கணும் ஸ்கூலில் அப்படிங்கறதுனால வந்து நான் ரொம்பவே வேகமாகவும் ரொம்பவே டைமை வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ரொம்ப வே கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துலேயும் கூட வந்து நான் வந்து எழுதுகிறதுக்காக வந்து ரொம்பவே நான் அந்த நேரத்தை வந்து நான் செலவிட்டேன் அப்புறம் வந்து அப்படிலாம் எழுதுறதுனாலேயோ என்னமோ தெரில நான் எல்லாரவிடவும் சீக்கிரமாக எழுதி முடித்துட்டேன் அப்புறம் வந்து எழுத்து எழுதுறது வந்து ஒரு தொழில் அதை வந்து எழுத்தாளராக ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து எந்த ஒரு விருப்பமும் கிடையாது ஆனால் பிற ஆத்தர் அதாவது வந்து பெண் நாவல் ஆசிரியர்கள் பெண் எழுத்தாளர்கள எழுதுகிற நிறைய புக்கை வந்து நான் வந்து நிறைய வாசிப்பேன் ஏன்னா வந்து பெண் எழுத்தாளர்கள் அப்படினாலே வந்து ரொம்பவே நிறைய மாடல் தீமை வந்து சொல்லியிருப்பாங்க ரியல் லைஃப் வந்து அந்த புத்தக வழியாக வந்து அவங்க வந்து வெளிப்ப வெளிப்பாடாக அவங்க வந்து எழுதியிருப்பாங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எழுதுகிறதும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இதுவரைக்கும் எந்த ஒரு புத்தகமோ இல்லை இதுவோ எதுவும் எழுதினது கிடையாது ஆனால் வந்து அந்த ரெக்கார்டு எழுதுகிறது அமைதியாக ஒரு பாட்டு கேட்டுகிட்டு எழுதுகிறது பாடம் சம்பந்தமாக எழுதுகிறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் எழுதுகிறது அப்படிங்கறது வந்து எனக்கு இப்போ ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமும் கூட இப்போ ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட எழுதுறதுக்குன்னு வசதியான இடம் அப்படின்னு எதுவுமே கிடையாது எங்கே டிவி இருக்கோ அதுக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் எழுதுவேன் ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு ஒரு மூணு எல்இடி இருக்கும் அதாவது வந்து மாடியில் ஒரு எல்இடி கீழே வீட்டில் ஒரு க்ரௌண்ட் ப்ளோரில் ஒரு எல்இடி ரூமில் ஒரு எல்இடி இருக்கும் அதனால் எங்கே அந்த எல்இடி செட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல உட்காந்து எழுதுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து அப்போ பாட்டு கேட்டுகிட்டே எழுத முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டு கேட்டுகிட்டே எழுதுறதுனால் நம்ம வந்து கவன குறைவாக எழுதிடுவோம் அப்படின்லாம் கிடையாது நான் வந்து பாட்டு கேட்டுகிட்டே எழுதினாலும் கரெக்டாக நான் வந்து கவனமாக எழுதுவேன் இந்த இதில் இது தான் எழுதணும் அப்படின் சொல்லி எழுதுவேன் அந்த கருத்துக்களையும் நான் வந்து உள்வாங்கிக்குவேன் இதனால் எனக்கு எந்த ஒரு பர்சனல் இஸ் இஷ்யூஸும் கிடையாது எழுதுகிறது வந்து ஒரு பொழுதுப்போக்காகவும் நான் வச்சுக்கல என்னுடைய தேவைகளுக்கு மட்டுந்தான் நான் எழுதுவேன் என்னுடைய தேவைகள் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்தகம் சார்ந்தது ஒரு என்னோடய என்னோடய சப்ஜெக்ட் ஓரியண்ட்டடு இதுக்காக வந்து நான் நிறைய எழுதியிருக்குறேன் அப்புறம் வந்து என்னன்னால் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட்டு புக்குக்காக வேண்டி நான் நிறைய எழுதுவேன் பசங்களுக்கு வந்து சொல்லிக்கொடுக்கணும் ஷார்ட்டாக வந்து ஒரு பாடத்தை வந்து ஒரு நாற்பது பக்கம் இருக்கிற ஒரு பாடத்தை வந்து ஷார்ட்டாக ஒரு ரெண்டு பக்கத்துக்கு எழுதி வந்து நான் வந்து சொல்லிக்கொடுக்கணும் அப்படின்னா வந்து நான் எழுதுவேன் இந்த மாதிரி என்னோடய தேவைகளுக்காக நான் நிறைய முறை எழுதியிருக்குறேன் அப்புறம் வந்து என்னன்னால் வந்து அசைன்மெண்ட் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஒரு ஒட்டு மொத்த லெசனையும் வந்துட்டு ஒரு ரெண்டு பேஜில் எழுதணுன்னால் அப்புறம் வந்து அசைன்மெண்ட் வந்து நான் எழுதுவேன் அதுவும் இல்லாத வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட்டு புக்கில் உள்ள எல்லா பாடத்திட்டத்தையும் வந்து நான் ஒரு ஷார்ட்டேனில் வந்து எழுதி வைப்பேன் ஏன்னா அப்போதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து எழுதுவேன் அப்புறம் வந்து ரிட்டனாக எழுதுகிற எல்லாம் அதாவது வந்து ஒரு மூணு மணிநேரம் எக்ஸாம் எழுதணும் அப்படினா மட்டுமே தான் நான் வந்து ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி நான் படித்து எழுதி எல்லாம் செய்வேன் அப்புறம் வந்து அப்புறம் வந்து என்னன்னால் வந்து ஒரு பத்து மணிக்கு ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது ஒரு மணிக்கு முடிக்கணும் மூணு மணிநேரம் எழுதணும் அப்படின்னா நான் நிறுத்தவே மாட்டேன் எதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் கட கட கட கடன்னு எழுதி முடித்துக்கிட்டே இருப்பேன் தெரிஞ்ச கொஸ்ஸினு தெரியாத கொஸ்டினு இல்லை ஆவரேஜாக நம்ம வந்து பதிலளிக்கக் கூடிய எல்லா கொஸ்டினுமே நான் வந்து கரெக்டாக எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்போ என்னன்னால் வந்து எழுதுவேன் எழுதுவேன் எழுதிக்கிட்டே இருப்பேன் எழுத்துனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கின்றது எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எழுதுகிறது அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து என்னன்னால் வந்துட்டு என்னோடய பையன் அதாவது நான் சொ முன்னேயே சொல்லியிருந்தேன் இல்லையா என் அக்கா பையன் அவனுக்கு வந்துட்டு ஒரு ஹோம் ஒர்க்கு வந்து இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறான் நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னால் வந்து இங்கே கொடு நான் ரெண்டு எழுதி தரேன் அப்படின் சொல்லி லெஃப்ட்டில் எழுதுவேன் அந்த லெஃப்ட்டில் எழுதுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ரெண்டு கையாலேயும் எழுத பழகுகிறது அப்படிங்கறது வந்து ஒரு முடியாத காரியம் ஆனால் இங்கே எனக்கு வந்து லெஃப்ட்டில் எழுதறதுன்னால் ரொம்ப பி டிக்கும் கை என்னதான் இருந்தாலும் வலிக்கும் அப்படி இருந்தாலும் வந்து லெஃப்ட்டில் நான் அழகாக நிறைய எழுதி கொடுப்பேன் நான் நிறைய பிடிச்சு எழுதி கொடுப்பேன் அதனாலேயே என்னாச்சுன்னால் வந்து ப்ராக்டிஸாகி ப்ராக்டிஸாகி லெஃப்ட்டில் வந்துவிட்டு அழகான ஒரு கையெழுத்தாக எனக்கு மாறிடுத்து அதனால் இப்போ என் பையனுக்கு எழுதித்தருதையே நான் விட்டுவிட்டேன் எனக்கு வந்து லெஃப்ட்டில் எழுதுறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து என்னன்னால் வந்து பொழுதுப்போக்குக்காக வந்து எதையுமே நான் எழுதலை புக்கு மற்றும் அப்போ வந்து நான் வந்து எக்ஸாமுக்குப் படிக்கணும் அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக எழுதியே ஆவேன் ஒரு மூணு மணிநேரம் எக்ஸாமை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதணும் அப்படின்னா நான் படித்தா தான் அதை எழுத முடியும் இதை வந்து நான் வந்து ஒரு பொழுதுப்போக்காக இல்லாமல் வந்து என்னோடய லைஃப்க்காக லைஃப் ஓரியன்டடுக்காக வந்து நான் வந்து எழுதி படித்து எல்லாமே நான் ஒரு அதுவே பழகிக்கிட்டேன் நான் ஒரு மூணு மணிநேரம் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நான் நிறைய படிக்கணும் நிறைய ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அதுக்காகவே நான் வந்து நிறைய எழுத ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து நாலு வாட்டி படிக்கிறதுக்கும் ஒரு வாட்டி எழுதறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனால் வந்து நான் எழுதி எழுதி பார்த்துட்டு அதையே நான் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிக்கிட்டு அதையே எழுத எக்ஸாம்லேயும் அதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஞா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்குறதுக்காக வந்து நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னன்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து பசங்களுக்குச் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்து ஒன்று ஒன்றுத்தையும் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் லேன் பண்ணி அதை வந்து படித்து மனப்பாடம் வச்சுக்க முடியாது ஒரு பெரிய ஒர்க் டன் நோட்டில் வந்து நான் எல்லாத்தையும் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் எழுதி வச்சு பார்த்து அந்த மாதிரியே நான் எ வந்து எழுத ஆரம்பித்தேன் இப்படித்தான் என்னோடய எழுத்து வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்ததே இப்போ வந்து ஒரு நிறைய ஒரு நாலு ஹோம் ஒர்க் அஞ்சு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்களா அதில் வந்துவிட்டு அதை வந்துவிட்டு ஒரு சலிப்பில்லாமல் சின்ன வயதுலேருந்து எழுத ஆரம்பித்தேன் நான் ஏன்னா நான் சின்ன வயசில் படித்தது என்னமோ சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் அதை வந்து நான் வந்து எழுத படிக்க ஆரம்பித்தேன் அப்படி எழுத ஆரம்பித்ததும் என்னவோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப எழுத பிடிக்கும் எழுதயும் பிடிக்கும் படிக்கவும் பிடிக்கும் அதனால்தான் நான் வந்து நான் டீச்சிங் ப்ராக்டிஸுக்கே வந்தேன்னே சொல்லலாம் இப்போ என்னன்னால் வந்து ஒரு மனுஷனுக்கு எழுதுகிறது எவ்வளோ முக்கியமோ படிக்கிறது அதைவிட முக்கியம் ரெண்டுமே முக்கியம் ஏன்னா வந்து டீச்சராக இருக்கிறவங்களுக்கு எழுதவும் தெரியணும் படிக்கவும் தெரியணும் இல்லீங்களா அப்படி இருக்கும் போது நம்ம எழு வெறும் படிக்கிற நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது எழுதுற நாலேஜும் வேணும் இப்போ என்னன்னால் வந்து ஒரு பொழுதுப்போக்குக்காகவும் ஒரு தொழிலுக்காகவுமே பார்க்காத என்னுடைய லெ லெ என்னுடைய வாழ்க்கைக்காக நான் வந்து எழுதுகிறது படிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வந்து லேன் பண்ணிக்கிட்டேன் வசதியான அதாவது வந்து நல்லா படிக்கிறவங்க எழுதுகிறவங்களுக்கு குறிப்பிட்ட எடம்னே எதுவுமே தேவையே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் படிக்கிறவன் எழுதறவன்லாம் வந்து என்ன சொல்கிறது மேதாவி அப்படின்னு சொல்லுவேன் நான் அறிவாளியும் கூட புத்திசாலியும் கூட எந்த ஒரு சூழலாக இருக்கட்டும் நாலாப் பக்கமும் சவுண்ட் இருக்கட்டும் அந்த இடத்துலையே உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி எழுதணும் படிக்கணும் அதுதான் ஒரு மனுஷனுக்கு வெற்றியே வெற்றிக்கு வழிகாட்டியாக அமையும் அதுவும் இல்லாத நியூஸ் நியூஸ்லாம் இப்போ வந்து இப்போயும் கூட கல்லூரியில் வந்து நான் ஒரு நியூஸ் எழுதணும் ஒரு திருக்குறள் எழுதணும் அப்படின்னா வந்து வடிவமாக அழகாக எழுதி போடுவேன் ஓரளவு எனது என் என்னோட ஹாண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாகலாம் இருக்காது ஓரளவு அழகாக இருக்கும் இருந்தாலும் வந்து அதில் எழுதி போடுவேன் நான் எழுதி போடுவேன் நல்லா இருக்குது அப்படின் சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதுக்கு அர்த்தம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்படி தான் வந்து ஒன்று ஒன்றுத்தையும் நான் எழுத ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்தேன் எழுதுதல் அப்படிங்கறது ஒரு கலை ஆயக்கலை அறுபத்தி நான்கில் எழுதுதல் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய கலை அந்த எழுத்தை மட்டும் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோனா எங்கே போனாலும் நமக்கு வந்துட்டு ஒரு கஷ்டம் இருக்காது ஏன்னா எழுத படிக்க தெரியாதவங்க எவ்வளவோ உலகத்தில் இருக்காங்க இருந்தாலும் நமக்கு எழுத படிக்க வரம் கொடுத்த அந்த கடவுளுக்கு ரொம்பவே நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் வந்து ரொம்ப எழுதணும் படிக்கணும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது நேரம் கிடைக்குற நேரத்தில் எழுதலாம் படிக்கலாம் இப்போ வந்து படிப்பறிவு இல்லாதவங்க கூட எழுத கற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா ஒரு ஃபோர் லைன்ஸ் நோட்டாக இருக்கட்டும் ஒரு டூ லைன்ஸ் நோட்டாக இருக்கட்டும் சின்ன குழந்தைகளுக்கு எதுக்கு வந்து அந்த வயதுலயே வந்து அவங்களுக்கு சொல்லித் தராங்க எழுத்து வந்து வடிவமாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஒரு கையெழுத்து நல்லா இல்லைனா வந்துவிட்டு ஒரு வடிவமாக அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள தான் அதை மாற்றிக்க முடியும் ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு அப்படி இல்லையா பதினெட்டு வயதுக்குள்ள அதை மாற்றிக்க முடியும் ஒரு நாற்பது அம்பது வயதுக்கு மேல் அந்த கையெழுத்தை மாற்றிக்க முடியாது நம்மளால் அதனால் ஒரு கையெழுத்து சரியில்லைன்னா முன்கூட்டியே அதை வந்து மாற்றிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அதனால் எழுத்து அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு லைனில் ஒரு வரி ஒரு எழுத்து மாறி போனாலும் அதோடய மீனிங்கே மாறி போயிடும் அதனால் எழுத்து அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னால் ஒரு மனிதனுக்கு எது இருக்குதோ இப்போ உணவு ஒரே இருப்பிடம் இருக்கிறது போல படிக்க தெரியணும் எழுத தெரியணும் அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அது ரெண்டு இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஏதோ ஒரு மு ஏதோ ஒரு நான் ஒரு கயிறு கிடைச்சாலும் அதை பிடிச்சுட்டு முன்னுக்கு வந்துவிடலாம் ஏன்னா வந்து எழுதுதல் அப்படிங்கறது வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் எனக்கு எழுதுவேன் எழுதுவேன் எழுதுவேன் எழுதிக்கிட்டே இருப்பேன் நைட்டு பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் நைட்டு விடிய விடிய ஒரு மணியாக இருக்கட்டும் ஏன்னா என்னோடய ரெக்கார்ட் ஓர்க் ஃபுல்லாக நான் அப்படித்தான் முடித்தேன் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி முடித்துட்டு படித்துக்கிட்டே இருப்பேன் அப்படி எழுதி அப்படி எழுதி படித்த விஷயம் தான் வந்து என்னால் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள எல்லாத்தையுமே முடிக்க முடிஞ்சுது அப்படி இருக்கக்குள்ள ஒரு லாங்குவேஜ் டீச்சராக என்னுடைய கருத்து என்னன்னால் வந்துட்டு பொதுவாக டீச்சர் அப்படின்னு கிடையாது ஒரு தனி மனிதனோடய வாழ்க்கைக்கு எழுதவும் படிக்கவும் ரொம்ப முக்கியம் எழுதவும் எழுதலும் வேணும் படிக்கிறது வேணும் ரொம்ப முக்கியம் இது வந்து பொழுதுப்போக்காகவும் வச்சுக்க வச்சுக்கிட்டாலும் சரி சில பேர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க பொழுதுப்போக்குக்காக அதை வந்து தொழிலாக சில பேர் நாவல் எழுதுகிறது சிறுகதை எழுதுகிறது பாடல் எழுதுகிறது அந்த மாதிரியா பாடல் ஆசிரியர் இருப்பாங்க எழுத்தாளராக இருப்பாங்க அப்படியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்துவிட்டு எழுதுதல் அப்படிங்கறது ஒரு கலை அதை அதை சரிவர தெரிஞ்சவங்க வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வியே கிடையாது